நாங்கள் இப்போது என்ன பண்றதுன்னால் இப்போ தான் வந்து புதுசாக வேறு கல்யாணனால் இப்போ பாஸ்போர்ட்டு என்னோடயது வந்து கொஞ்சம் நான் புதுப்பிக்கணும் இப்போது புதுப்பிக்கிறதுக்கு வந்து என் கிட்டே வந்து பேன் கார்டு ஆதார் கார்டு அப்புறம் என்னோடய

மெயில் ஐடி அப்புறம் வந்து என்னோடய பழைய பாஸ்போர்ட்டு இதெல்லாம் கேட்குறாங்க இது எல்லாத்தையுமே வந்து ஒரு பக்கத்தில் இருக்கிற இ சேவை மையமும் இல்லை ஒரு ப்ரொவ்ஸிங் சென்டரோ இந்த இடத்துல கொண்டு போய் வந்து புதுப்பிக்கலாம்னு இருக்கேன் இது புதுபித்தா வந்து இதுக்கடுத்த இப்போது ஃபாரின் போகலான்ட்ருக்கோம் ஸோ அந்த ஃபாரினுக்கு போகிறதுக்கு வந்து இது கண்டிப்பாக புதுப்பித்து தான் ஆகணும் இந்த ஆவணத்தை எல்லாமே நான் கொண்டு போனால் மட்டும் போதும் எனக்கு ஒரு பதினஞ்சு நாள்குள்ளே வந்து பாஸ்போர்ட்டு எனக்கு வந்துடும்னு நினக்கிறேன் அந்த பாஸ்போர்ட்டு வந்துடுச்சின்னா அதுக்கு அடுத்து எந்த பிரச்சினையுமே இருக்காது இந்த பாஸ்போர்ட்டு வைச்சுட்டு அப்புறம் அடுத்து அந்த வேலை மூலயமா நாங்கள் அப்படியே எங்களோடய வருமானத்தை ஈட்டிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணி வச்சுருக்கோம் அதனால தான் இந்த பாஸ்போர்ட் மட்டும் ஃபஸ்ட்டு புதுப்பிக்கணும் இந்த பிரச்சின ஒன்று முடிஞ்சிச்சுன்னா எங்களுக்கு இருக்கிறதுல பெரிய பிரச்சின முடிஞ்சால் மாதிரி அதுக்காக தான் இப்போ ஒரு பக்கத்தில் இருக்கிற இ சேவை மையத்தை பார்த்துருக்கேன் இன்றைக்கி அவங்கக் கிட்டே தான் இதை பற்றி என்னென்ன வேணும் அப்படின் கேட்டுருந்தேன் அவங்க இதை பற்றி சொல்லி இருந்தாங்க நாளைக்கு போய் அந்த ஆவணத்தை எல்லாத்தையுமே கொடுத்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு அது குடும்ப பேரோடு இதை இணைக்கிறக்கான வழிய வந்து நாளைக்கு பார்க்கணும் அது இங்கிருந்து ஒரு ஒரு கிலோமீட்டரு வித்தியாசத்தில் தான் இருக்குன்னு நினக்கிறேன் நாளைக்கு காலையில் ஒரு ஒன்பது மணிக்கு போய் அந்த இ சேவா மையத்தில் இதை பார்த்துட்டு வரணும்